என்னோடய மகிழ்ச்சியே என்னோடய ட்ராயிங் தான் நான் எந்த கஷ்டத்தில் எதுவா இருந்தாலும் ட்ராயிங் வந்து பென்சில் எடுத்து இப்படி வரைய ஆரம்பிச்சிட்டால் என் மனசில் இருக்கிறது எல்லாமே எல்லா கஷ்டத்தையுமே அந்த ட்ராயிங் அந்த நோட்லேயே இப்படி வரைஞ்சி அந்த கஷ்டத்தை சேர்ந்து அதுவே ஒரு உருவமாக எனக்கு வந்து கொந்தளிக்கும் அந்த ஓவியம் வந்து வரையும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அது வந்து எல்லா கஷ்டத்தையுமே எனக்கு வந்து போக்கும் எவ்வளோ டிப்ரெஷன் எவ்வளோ கோவம் எவ்வளோ மனசு உடஞ்சி இந்த மாதிரி எந்த இது சுச்சிவேஷன்லேயும் அந்த ட்ராயிங் வரைஞ்சி எனக்கு வந்து மகிழ்ச்சியாக மனசு வந்து ஆறுதலாக இருக்கும் எனக்காக நான் தம் தனிமையாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ட்ராயிங் எடுத்து வரைஞ்சேன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஹேப்பியாக இருக்கும்